நாங்கள் வந்துட்டு பழனிக்கு போனோம் பழனிக்கு வந்துட்டு இந்த தும்பலத்துல இருந்து நடை ம ந நடந்தே போகலாம் அப்படின் சொல்லிட்டு சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு போனோம் எல்லாேரும் சேர்ந்து தான் போகும்போது நம்ம பஸ்சில் போகும்போது பார்க்குறத்துக்கும் நடந்து போகிறப்ப பார்க்கறத்துக்கும் நிறைய வித்தியாசம் ந ஃபாரஸ்ட்டு பக்கமெல்லாம் போனால் நல் அலகழகான விலங்குகள் அதை பார்க்கவே அழகா இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் பக்கம் போகணும் அது வந்துட்டு இப்போது அஞ்சு தலை இருக்கற மாதிரி ஒரு நாகம் அது பா நாங்கள்பாட்டிக்கு எப்பொழுதும் போல் தான் நடந்து போனோம் ஆனால் அங்கே அது இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பெருசு எங்களுக்கு எதிர்பாராத ஒரு காட்சி மாதிரி ஆகிடுச்சு அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்துட்டு கொல்லிமலைக்கு போனோம் கொல்லிமலை வந்துட்டு ஒரு இரநூறு இரநூத்தம்பது வளைவு இருக்கும் அந்த வளைவில் வந்துட்டு பஸ்ஸு போகும் பஸ் லாரி எல்லாமே போகும் அந்தமாதிரி கொல்லிமலையில் போய்விட்டு அது அப்படியே வளைகிறப்பலாம் நம்ம பக்கத்திலே இந்த மரம் இருக்கும் அலகழகா இருக்கும் எல்லாமே அதில் நாங்கள் எங்கள் ஃபே குடும்பமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்துவிட்டு அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னால் மலை ஜில்லுனு காற்று சூப்பராக இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு அங்கே வந்து பலாப்பலம் நல்லா கிடைக்கும் சீசன் அப்போவெல்லாம் அப்படி ஒரு இனிப்பு இருக்கும் பலாப்பலத்தில் கொல்லிமலையில் வாங்குனாவே சூப்பராக இருக்கும் பலாப்பலம் அப்புறமேட்டுக்கு குரங்குகள்லாம் நிறைய இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறமா வளைச்சு வந்து இந்த பக்கம் காரில் வீடியோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் சரி ஓகே அழகா இருக்கே அப்படினு சொல்லிட்டு இன்ஸ்டாக்ராமில் போஸ்ட் பண்ணலாம் அப்படினு நினச்சோம் அதுக்கு வந்துட்டு நிறைய லைக்ஸ் வந்துச்சு எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்க இவ்வளோ அழகா இருக்கே அப்படிலாம் கேட்டாங்க தெரியாதவர்களாம் அப்புறம் சொன்னோம் இப்படி இங்கே எடுத்தோம் அப்படின் சொல்லிட்டு ஓகே நாங்களும் நெக்ஸ்ட் டைம் அங்கே போகிறோம் அதுமட்டும் அவ்வளோ அழகா இருந்துச்சு அதுதான் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கனால் ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதை நாங்கள் இன்ஸ்டாக்ராமு ஃபேஸ் புக்கு இந்த மாதிரி இதில் போஸ்ட் பண்ணிணோம் நிறைய லைக்ஸ் வந்துச்சு